நான் வந்து புத்தகங்களை எழுதவில்லை நான் வந்து ஆய்வுக் கட்டுரைகள் தான் பல வகையான ஆய்வுக் கட்டுரைகளை எழுதுறேன் இருபதுக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியுள்ளேன் தன்னம்பிக்கை கட்டுரைகள் எழுதியுள்ளேன் கவிதைகள் எழுதியுள்ளேன் நான் வந்து எனக்கு என்று பிடித்த கட்டுரை என்று பார்த்தால் தன்னம்பிக்கை கட்டுரையாக இருக்கக்கூடிய கட்டுரைகள் தான் எனக்கு ரொம்ப புடித்த கட்டுரை அந்த கட்டுரையிலே நான் வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்பதற்காக ம மாவீரர்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நீ நீ முயற்சி செய் வெற்றி பெறுவாய் என்ற என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வந்து நான் எழுதியுள்ளேன் அதே மாதிரி கவிதைகளே என்ற அந்த கவி கட்டுரை தான் எனக்கு பிடித்த கட்டுரை ஏனென்றால் இதுலேருந்து ஒரு தன்னம்பிக்கையை வந்து அந்த கட்டுரைகளை படித்து மாணவர்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையுடன் செயலாற்றக்கூடிய அளவிற்கு அந்த கட்டுரை வந்து சேரும் ஒரு கருத்து வாய்ந்த ஒரு கட்டுரையாக அமைத்துள்ளேன் அப்பேற்பட்ட அந்த கட்டுரையை நான் வந்து மாணவர்களிடத்திலே சமர்ப்பி கொடுத்து உள்ளேன் இதை கல்லூரி மலர்களில் வெளியிட்டு இருக்கிறேன் அதோடு மட்டுமில்லாமல் இருபதுக்கு மேற்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளை சமர்பித்துள்ளேன் நான் வந்து படி எனக்கு பிடித்த கவிதை என்று சொல்லும் போது நான் வந்து எழுதிய கவிதைகளிலேயே பிடித்த கவிதை தலை தலைவா என்ற ஒரு கட்டுரை அந்த தலைவா என்ற கட்டுரையிலேருந்து தன்னுடைய தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு தலைவனாக உருவாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சத்தி வாய்ந்த ஒரு கட்டுரையாக அந்த கட்டுரை இருக்கும் நான் பிடித்த க கவிதைகள் கட்டுரைகள் என்று பார்க்கும் போது எனக்கு பிடித்ததிலே நான் வந்து அதிகம் நேசித்தது என்னுடைய ப அந்த தன்னம்பிக்கை கட்டுரைகள் தான் ஆய்வுக் கட்டுரைகள் பல கட்டுரைகள் நான் எழுதிருந்தாலும் அந்த கட்டுரைகளில் புறநானூற்றில் இருக்கக்கூடிய வீரர்களை பற்றி எழுதிய கட்டுரை எனக்கு ரொம்பவும் மிகவும் பிடித்த கட்டுரையாக அந்த ஆய்வுக் கட்டுரை அமைந்திருந்தது புறநானூற்று வீரர்கள் எப்படியெல்லாம் தன்னுடைய பெண்கள் வ பெண்கள் வந்து வீரமிக்க மக்களாக இருக்கிறார்கள் என்பதை அந்த புறநானூற்றின் நூற்றிலிருந்து நான் எடுத்து எழுதிய கட்டுரை மிகவும் எனக்கு பிடித்த கட்டுரையாக இருக்கும் அப்படிப்பட்ட அந்த பிடித்த கட்டுரையை தான் அதிகமாக நான் வந்து தமிழ் மொழிய தான் அதிகமாக விரும்புகிறேன் அதனால் அந்த தமிழ் மொழியில தான் என்னுடைய கட்டுரைகள் கவிதைகள் சிறுகதைகள் எல்லாம் இடம் பெற்றிருக்கக்கூடிய கவிதையாக இருக்கும்